ஆன்லைன் கோச்சிங்ன்னு எடுத்துக்கிட்டால் குழந்தைங்கிட்ட எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்திருக்கின்றத பார்க்லாம் இப்போ வந்து குழந்தைங்க வந்து ஒரு டிசிப்ளின் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு அடித்தளமாக இந்த ஆன்லைன் கிளாஸ் வந்து இருக்குது ப்ராப்பராக இப்போது ஸ்கூலுக்கு போகிறாங்கனா டெய்லியும் ப்ரஷ் பண்ணனும் குளிக்கணுன்ற ஒரு ப்ராப்பர் ரொட்டின் வந்து ஃபாலோ பண்ணுவாங்கள் அதே ஆன்லைன் கிளாஸில் வந்து இப்படி ஒரு ப்ராப்பர் ரொட்டின் வந்து ஃபாலோ பண்ணுறதுக் கிடையாது குழந்தைங்க ஆன்லைன் கிளாஸ் தன்னுட்டு எல்லா விஷயத்தையுமே லேட்டா பண்ண ஆரமிக்கிறாங்கள் அதே மாதிரி மேம் வந்து நேரில் வந்து நடத்துகிறதுக்கும் ஆன்லைனில் நடத்துகிறதுக்கும் நிறைய டிஃப்ரன்ஸுருக்குது இப்போ குழந்தைங்க ஏதோ தப்பு பண்ணாங்கனா மேம் வந்து கண்டிக்கறதோ இல்லை சரி பண்ணுறதுக்கு நேரில் இருந்தாங்கனா அது சீக்கிரமாக முடிஞ்சிரும் ஆன்லைனில் தான் இருகாங்கன்றதுனால குழந்தைகளுக்கு வந்து ஒரு அலட்சியமாயிடுது எங்கே மேம் திட்ட போறாங்கள் அடிக்க போகிறாங்கன்ற ஒரு அலட்சியம் வந்து ஆயிடுது அதுவும் இல்லாமல் குழந்தைங்க ஒரு சின்ன குழந்தைங்க வந்து அந்த வீட் ஆன்லைன் கிளாஸஸில் பார்த்துட்ருக்கும்போது ஒரு த்ரீ ஹார்ஸ் ஃபோர் ஹார்ஸ் அந்த ஸ்கிரீனே பார்த்துட்ருக்குறதுனால கண்ணு வலிக்க ஆரபிக்கிறது ஹெட்டேக் வருது இந்த மாதிரியானா நிறைய பிரச்சனைகள் வந்து குழந்தைங்களுக்கு வர வாய்ப்பு நிறையவே இருக்குது அதுவும் இல்லாமல் அவங்க கையில் மொபைல் ஃபோன் கொடுக்குறதுனால ஈஸியா டைவட்டாயிடுறாங்கள் பிரேக்கப்போ என்ன பண்ணுறாங்க உடனே யூடியூப்பு சோசியல் மீடியான்னு குழந்தைங்க ஈஸியா டைவட்டாயி போயிடுறாங்க ஒரு ப்ராப்பரான கல்வியை வந்து ஆன்லைன் கோச்சிங் கிளாஸ் வந்து கண்டிப்பாக கொடுக்க முடியாது அதுனால நேரில் கிளாஸ்ஸஸ் இருக்கும் பட்சத்தில் ஆன்லைன் கிளாஸ் வந்து பெரிய அளவில குழந்தைங்கள வந்து தாக்கத்துக்கு ஏற்படுத்துது